என்னோடைய பொழுது போக்கு நல்ல விஷயங்களை தேடி பார்ப்பது ஆர்வம் என் ஆர்வம் என்னன் சொன்னால் எதாவுது புதுசாக ஒவ்வொரு நாளும் கற்றுக்கணும் தெரிஞ்சிகொள்ளணுன்னு அப்படின் சொல்லிட்டு நான்